ஹலோ மேடம் வீடு வீடு புரோக்கர் மேடம்ங்களா நான் டி மார்ட் டெக்டைல்ஸ் இந்தியா அப்படின்னு சொல்லி ஒரு இதில் கடையில் வேலை செய்கிறேங்க மேடம் அதுக்கு பக்கத்திலேயே எனக்கு கொஞ்சம் வாடகைக்கு வீடு வேணுங்க மேடம் ஆமாங்க ஃபேமிலியில் நாலு பேருங்க மேடோம் ஆமாங்க

வாடகை எப்படின்னு பாருங்கள் மேடம் வாடகை எப்படின்னு பார்த்துட்டு சொல்லுங்கள் மேடம் டபிள் பெட்ரூம் வேணுமா என்னென்னு சொல்கிறேங்க மேடம் பிள்ளைகள்லாம் பெரிய பொண்ணுங்க ஆகிட்டாங்க மேடம் டபிள் பெட்ரூம் இருந்தால் நல்லா இருக்கும்ங்க மேடம் ஆமாங்க சரிங்க மேடம் அப்பார்மெண்ட்டு வேண்டாம்ங்க மேடம் தனி காம்ப்பௌண்ட் இருந்தால் நல்லா இருக்கும்ங்க மேடம் ஆமாங்க சரிங்க மேடம் சரிங்க மேடம் எனக்கு வந்துங்க மேடம் கடையில் வேலை செய்றதுனாலைங்க மேடம் தூரத்துலேருந்து வர்றதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குதுங்க மேடம் கடை பக்கத்துலேயே வீடு இருந்துவிட்டா பிள்ளைக எல்லாம் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு வர்றதுக்கு எல்லாம் சௌகரியமா இருக்கும்னு பார்த்தேன் மேடம் நாங்கள் தூரத்து ஏரியாங்க மேடம் மதுரையிலேருந்து வர்றோம்ங்க மேடம் ஆமாங்க மேடம் நாங்கள் சேரிங்க மேடம் வேலை பார்க்கற இடத்தில் வீடு இருந்ததுனா சரிங்க மேடம் ஆ சரிங்க மேடம் சரிங்க மேடம் சரி மேடம் சரிங்க மேடம் சரிங்க சரிங்க மேடம் சரிங்க மேடம் சரி மேடம் அப்படிங்களா மேடம் சரிங்க மேடம் சரிங்க மேடம் ஆமாங்க மேடம் சரிங்க அதோடு குழந்தைகளுக்கு பாதுகாப்பு வேணும் இல்லைங்க மேடம் அதையும் கொஞ்சம் பாக்கணும் இல்லைங்க சரிங்க மேடம் சரிங்க சரி மேடம் நாங்கள் நடந்து தான்ங்க மேடம் போகணும் மேடம் ஆ சரிங்க மேடம் சரிங்க ஆ சரிங்க மேடம் சரிங்க மேடம் ஆ சரிங்க மேடம் பண்ணிக்கலாம்ங்க மேடம் ஆ சரி சரிங்க மேடம் நன்றிங்க நன்றிங்க மேடம்